என்னை கவர்ந்த வந்து தலைவர்கள் தலைவர்களில் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு ஒரு தலைவர் அவர் வந்து பிறக்கும் போதே ஒரு வந்து மிகப்பெரிய ஜமீன்தார் அவருக்கு வந்து அவரோட செல்வ வளங்களுக்கு வந்து குறைச்சலே இல்லை ஆனால் அவருக்கு வந்து பிறக்கும்போதே அவங்க தாய் வந்து தவறிடுறாங்க அவருக்கு என்னது தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தது வந்து ஒரு முஸ்லீம் பெண் அப்புறம் வளர்ந்து அவருக்கு வந்து இது மாதிரி பொன் பொருள் மேலே ஆசை இல்லை ஒரு துறவி மாதிரி அவர் இருக்காப்ல அவனுக்கு அவருக்கு இருந்த சொத்துக்கள் நிலபுலங்கள் எல்லாத்தையும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக குடுத்துடுறாரு கொடுத்துட்டு கொடுக்குறாரு அப்புறம் வந்து இதனாலேயே வந்து அவர் பெரிய ஒரு மகானாக எல்லோரும் பாக்கிறாங்க எப்படி நம்ம புத்தரை பார்த்திங்கன்னா வைங்களேன் அவரும் ஒரு இளவரசராக இருப்பார் அவர் வந்து இந்த வாழ்க்கை எதுவும் பிடிக்காம துறவறம் ஏறிடுவார் அவருக்கு இவர் என்ன பொருத்தவரைக்கும் புத்தரை விட ஒரு ஒரு படி மேலே வந்து முத்துராமலிங்க தேவரை சொல்லலாம் இவர் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆன்மீகத்துலேயும் சரி அரசியல்லேயும் சரி வீரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறந்த ஒரு நபருன்னு சொன்னீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் சுகந்திரப் போராட்டத்துக்காக இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஷ் வந்து படைக்கு ஆள் திரட்டிக்கிட்டுருக்குறப்ப முத்துராமலிங்க தேவர் வந்து கோஷம் போட்டு என்னது அவரை சார்ந்த நபர் தமிழர்கள்லாம் ஒன்று சேர்த்து இங்கேயிருந்து அவர் அனுப்பிய அனுப்பி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட படையில் வந்து சேர்த்து விட்டார் அப்டியாப்பட்ட தலைவர் வந்து முத்துராமலிங்க தேவர் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் கடைசி நேரத்தில் என்ன சொன்னாருன்னா நா எனக்கு இன்னொரு பிறவின்னு ஒன்று இருந்தால் அது தமிழ்நாட்டில் வந்து தமிழனாக பிறக்கணும் அப்படின்னு கடைசி அந்த வார்தையை சொல்லியிருக்காரு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் அவர் வந்து அது மாதிரி என்னது ஆன்மீகத்தில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருந்திருக்கு இவர் இ வே இ வே ரான்னு சொல்லிவிட்டு பெரியார் நம்ம நாட்டில் வந்து பெரியார் வந்து பொது உடமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்னு சொல்லிட்டு கடவுளை வந்து எதிர்த்து பேசுவார் அது வந்து முத்துராமலிங்க தேவருக்கு பிடிக்காம என்னது இப்போ விநாயகரை வந்து கல்லுனு சொல்லிட்டு அந்த கல்லையும் ஒரு மனுஷனையும் தூக்கி கடலில் போடுவோம் இல்லை ஒரு குளத்தில் போடுவோம் எது மேலே வருதோ அவன் நம்ம தெய்வம்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இத வெளியிடும்போது முத்துராமலிங்க தேவருக்கு கோபம் வந்து அவரும் ஒரு அறிக்கை விடுவார் அதாவது உன்னையும் விநாயகரையும் கட்டி வைச்சு ஆயிரம் சவுக்கடி கொடுப்போம் யார் முதலில் வலியில் கத்துறான்னு பார்ப்போம் அப்படினு சொல்லிட்டு இவரோட ஆதங்கத்தை வந்து அந்த அறிக்கையின் மூலமாக வந்து வெளியிடுவார் அது மாதிரி அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதனாலதான் இன்னமும் அவர் இறந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் அவரை வந்து மனிதனாக இல்லை கடவுளாக எல்லோரும் வழிபடுறாங்க எத்தனையோ என்னது முதல்வர் ஜெயலலிதா கூட அவரோட சிலை சிலைக்கு வந்து தங்க கவசம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மாதிரி அவரோட செயல்கள் வந்து அந்தளவுக்கு தெய்வத் தன்மையோட இருக்கும் இன்னொரு தலைவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து அவர் பிறப்பின் அடிப்படையால் அவரை எந்த அளவுக்கு இழிவு படுத்தி இந்த சமூகம் பார்த்ததோ அதே சமூகத்தில் இருந்துக்கிட்டு அவரோட படிப்பு மற்றும் அறிவு அறிவோட திறமையால் நல்லா படிக்கிறார் நல்லா படித்து யாராலேயும் தொட முடியாத இடத்துக்கு போயிடுறாரு இப்போ வந்து நம்ம பின்பற்ற அந்த இபிகோனு சொல்லிவிட்டு ஒரு இந்திய சட்ட புத்தகத்தை எழுதின எழுதினவரே வந்து நம்ம அம்பேத்கர் தான் அம்பேத்கர் வந்து இரு கையாலேயும் எழுதுகிற தெறமை வந்து அம்பேத்கருக்கு உண்டு அந்தளவுக்கு அவர் எழுதி எழுதியே அவரோட கைகள்லாம் வீங்கி போயிருக்குமாம் படித்து அவர் படித்த புத்தகங்கள் எவ்வ ஆயிரம் கணக்கில் அவர் புத்தகம் படிப்பாராம் அந்தளவுக்கு வந்து அவரோட அறிவும் வந்து பெருக்கிக்கிட்டே இருந்திருக்காரு நம்ம நம்ம வந்து பாடுபடுறது வந்து நமக்காக மட்டும் இல்லை நம்ம சமூகத்துக்காகவும் சொல்லிவிட்டு நம்மளை மாதிரி யாரும் இந்த ஒரு கல்வி கிடைக்குறதுக்கு நம்ம சமூகத்து ஆளுங்கள் வந்து இந்தளவுக்கு கஷ்டப்படக் கூடாதுனு சொல்லிட்டு நிறைய சட்டங்களை அதுக்காகவே இயற்றிருக்கார் நிறைய அது என்னது குடியரசு சுகந்தரம் கிடைச்சு நிறைய பொதுக்கூட்டங்களில் நிறைய வந்து அவரோட பங்கை வந்து அவர் நிலை நடத்திட்டுருக்கார் அவர் அவரால் தான் இப்போ வந்து அந்த சமூகத்தாளுங்களை வந்து நிறைய பேர் என்னது முன்னேறுகிறதுக்கு முக்கியமான அடிப்படையான காரணம் வந்து அம்பேத்கர் தான் இன்னமும் வந்து அவரை வந்து கொண்டாடுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படியாபட்ட அது வந்து அவரை வந்து இந்த உலகம் வந்து கொண்டாடணும் ஆனால் வந்து அவரை எப்படி பாக்கிறாங்கன்னா ஒரு ஜாதி சங்க தலைவராக பாக்கிறாங்க முத்துராமலிங்க தேவரையும் அப்படித்தான் பாக்கிறாங்க அவர் வந்து அனைவருக்கும் உரிய உரியவர் இப்போ வந்து தமிழக மக்கள் தமிழக மக்கள்னு சொல்ல முடியாது இந்திய மக்கள் அனைவருக்கும் வந்து ஒரு கடவுளாக இருக்க வேண்டியது முத்துராமலிங்க தேவரும் அம்பேத்கரும் ஆனால் அவரை வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்குதுனா ஒரு தனிப்பட்ட சாதியோட தலைவராக பார்க்குது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சாதியே வேணாம்னு சொன்ன ஆளுங்க தான் வந்து சாதி சங்க தலைவராக இவங்க மாத்திகிட்டாங்க